கலை மற்றும் கைவினை நுகர்வோருக்கான அதாவது கவர்மெண்ட்டு மூலிமாக அதாவது வீட்டில் இருந்தே தொழில் செய்கிற மாதிரி லேடிஸுங்களுக்கு பெண்களுக்கு சலுகைத் தர்றாங்க அதாவது துணி தைக்கிறது சின்ன இந்த ப்ளாஸ்டிக் பைகள்லாம் யூஸ் பண்ணாமல் இப்போ கை பை மாதிரி கை பை ஒயர் பேக் பின்னுறது இந்த சில நிறையா இப்போ தொழில் அதாவது தையல் அடித்து கொடுக்கறது துணிகளுக்கு இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து செஞ்சு அதுக்கு மானியம் கொடுக்கறாங்க மானியம் கொடுத்து வட்டி இல்லாம அது அசலை மட்டும் கட்டுற மாதிரியும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுற மாதிரி சலுகையும் கொடுக்கறாங்க அது இது நான் இது வந்து கை பேக் தைச்சு கொடுக்கறது ஆளுகள போட்டு கடை மாதிரி வெச்சிக்கறது அவங்களுக்கு ரெண்டு மிஷினை போட்டு தைச்சு தைக்க சொல்லி ஆளுங்களை வெச்சு அவங்களுக்கு கூலி கொடுத்து செய்கிறது கடை கடையாக கொண்டு போய் போடுறது அப்புறம் முடிஞ்சால் இந்த பஞ்சு திரிகள் திரி செய்கிறது பஞ்சுங்களலாம் கடையில் வாங்கிட்டு வந்து அது திரி செஞ்சு அது அந்த திரியில் ஒரு பத்து வகையான

இந்த மாதிரி சாமிகளுக்கு ஏற்ற மாதிரி திரிகளும் செய்கிறது அதை கடைகளுக்கு கொண்டு போய் போடுறது சைக்கிள் மிதிச்சிட்டு போய் போடுறது ஸ்கூட்டி இல்லை எக்ஸல் இது மாதிரி ஓட்டிட்டு போய் கடைகள்ல போடுறது பைகள தைச்சி கொண்டு போய் கடை கடையாக இந்த பைங்கள் தைக்கிறதுக்கு ஒரு பைக்கு மூன்றுபா ரெண்டுருபா ஒருபா இந்த மாதிரி சைஸை பொறுத்து தைக்கிறத்துக்கு காசை கொடுத்து தைக்க சொல்கிறது இது இதல்லாம் ஒரு வந்து சிறு தொழில் மாதிரி செஞ்சு கடை கடையாக மானிய மானிய மூலிமாக கொஞ்சம் செய்கிறோம் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கும் போது கவர்மெண்ட்டில் ஒரு சில இடங்களில வாங்கிக்கிறாங்க ஒரு சில நேரத்தில் எல்லாமே நல்லா ஓட்டம் ஓடுது ஒரு சில நேரத்தில் அது வேண்டாம் இது வேண்டாம் இது இப்படி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து அந்த மானியங்கள் வந்து இது அப்டியே நிற்குது கட்ட முடியாமல் அப்போ வந்து அது கவர்மெண்ட்டுக்கிட்டே நாங்கள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சலுகை கொடுங்க இன்னும் கொஞ்சம் அமௌண்டு கொடுங்க நாங்கள் வந்து வேறு ஏதாவது செஞ்சு இன்னும் கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் பண்ணி நாங்கள் தொழில் செய்கிறோம் அப்படின்னு நாங்க வந்து தள்ளுபடியை வந்து மலிவான விதத்தில் கேக்கிற கேக்கிறோம்